எங்கள் தமிழர் திருநாள்ன்னு பார்த்தா பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை நால் நாள் கொண்டாடுவோம் முத நாலு போகி பண்டிகை ரெண்டாவது நாள் சூரிய பொங்கல் மூணாவது நாள் மாட்டு பொங்கல் நாலாவது நாள் காணும் பொங்கல் போகி பண்டிகைங்கும்போது அந்தி நேரத்தில் சாயிந்தரம் நேரத்தில் சமைச்சி சாமிக்கு படைச்சி மாரியைக்கு படைச்சி கும்பிடுவோம் சூரிய பொங்கலுங்கிறது காலைலையே சூரியன் உதியம் ஆகும்போதே வீட்டில் வாசலில் பொங்கல் வச்சி சாமி கும்பிடுவோம் மாட்டு பொங்கலுங்கிறது விலங்குகளை எல்லாத்தியும் குளிக்க வச்சி சாயிந்தரமாக அந்த விலங்குகளுக்கு பொங்கல் வச்சி அதுகளுக்கு பொங்கல் கொடுத்து கொண்டாடுவோம் காண நாள்ங்கிறது கறி அந்த விருந்தாடிங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு அளிச்சு அந்த பண்டிகையை புது துணியைலாம் புத்தாடைகள் எல்லாம் போட்டு கொண்டாடுவோம்